என்னோடைய கிச்சேனில் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரங்கள் இருக்குது அதில் மண் பாத்திரம் அடுத்தது இரும்புச்சட்டி அதுக்கப்புறம் கண்ணாடி பாத்திரங்கள் சில்வர் பாத்திரம் இன்னும் பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரம் இதெல்லாம் இருக்குது மண் பாத்திரம் எதற்கு பயன்படுத்துறனு அப்படினு பார்த்தீங்கன்னா மீன்குழம்பு வைக்க புளிக்குழம்பு வைக்க அதில் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் மண் பாத்திரத்தில் நாம செஞ்சு சாப்பிடும்போது அந்த அந்த மண் வா வாசனையோட அந்த குழம்பும் ரொம்ப டேஸ்டா ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும் மண் பாத்திரத்தில் செய்யும் போது அதுமட்டுமல்ல மண்குடம் அந்த களிமண் குடத்துல தண்ணி ஊத்தி வைக்கும்போது இந்த வெயில் காலத்தில் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டாவும் நல்ல களைப்புல்லாம் போய் அதில் இருக்கும் அடுத்தது இரும்பு பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரத்தில் நம்ம செய்யும் போது இந்த சிக்கன்லாம் ஃபிரை பண்ணும்போது அது ரொம்ப நல்ல அப்படியே நல்ல மொறுமொறுனு நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் சாப்பிடும்போதே இதில் இன்னொனு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இரும்பு பாத்திரத்தில் நாம சாப்பிடும்போது அந்த இரும்புசத்து நாம உடம்புக்கு உள்ள போகும் அந்த அயன் அதுவந்து நாம இரும்பு பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணாடி பாத்திரம் இதுவந்து ஓவெனில் வைக்கிறதுக்கு அல்லது நாம அழகு அழகாக நாம டேபிளில் டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு இது யூஸ்ஸா இருக்கும் கண்ணாடி பாத்திரத்தில் கண்ணாடி டம்ளரில் கெஸ்ட் வந்தால் கொடுக்கும் போது அது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நம்மளோட ரேஞ்ச கொஞ்சம் தூக்கிக்காமிக்கிற மாதிரி இருக்கும் கண்ணாடி பாத்திரம் யூஸ் பண்ணும்போது அதுமட்டுமில்லை குக்கர் அலுமினிய குக்கர் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு டைம் சேவ்வாகும் குக்கரை யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம் குக்கரில் ஈஸியாக நம்ம கொழம்ப நாம கேஸை மிச்சப்படுத்தி குக்கரில் நாம செஞ்சிடலாம் அதுமட்டுமில்லை வேலை சீக்கிரமாக முடிஞ்சுடும் குக்கரில் செய்யும்போது அதுமட்டுமில்லை அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணுறது மற்ற கழுவுறத்திற்கு மீன் கழுவவோ கறி கழுவவோ அலுமினிய பாத்திரம் நம்ம யூஸ்ஸாகுது